நாங்கள் வீட்டில் கேஸ்சை ஆன் பண்ணும்போதில் அது லீக் ஆகுதான்னு பார்ப்போம் அப்படி லீக் ஆகுற மாதிரி இருந்துச்சுனால் வின்டோவை ஆன் வின்டோவை திறந்துட்டு ஃபேனை போட்டுவிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் இ பக்கத்தில் எந்த எரிபொருளும் இருக்காத மாதிரி பார்த்துக்குகோணும் அதுக்கப்புறம் ஃபோன் அதிகமாக சிலிண்ட்ரு பக்கத்திலே வச்சு யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி வெயில் காலத்திலேயும் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது சிலிண்ட்ரு கம்மியாக கன்ஸ்யூம் பண்ணணும் அதுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொரு டைமுமே அந்த சிலிண்ட்ரை ஆன் பண்ணும்போதெலாம் அது லீக் ஆகுதான்னு பார்ப்போம் அதுபோக எக்ஸ்பிரீட்டு டேட் இருக்கான்னு செக் பண்ண எக்ஸ்பிரீ டேட்டை அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க அது எப்போ முடியுது அந்த மாதிரி எல்லாம் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம்